ஹலோ சொல்லுங்கள்

ஆமாப்பா இது வெஜ் ஜனனி வெஜிடபுள் ஷாப் தாங்க நீங்கள் ஓகே உங்கள் நேம் சொல்லுங்கள் ஓகேங்க உங்களுக்கு என்ன எப்படி வேணும்னு கேட்குறீங்க வெஜிடபுள்ஸ் ரெகுலராவாக இல்லை வீக்லி ஒன்ஸா ஆ ஓகே கடைக்குங்களா இல்லை வீட்டுக்குங்களா எப்படி இன்றைக்கு ப்ளஸ் கீரை கீரை இன்றையோட சேர்த்து கொடுக்கணுங்களா இல்லை கொட்டைங்கள் இந்தமாதிரி நம்மக் கிட்டே ஃப்ரெஷ்ஷாக வருது காய்ங்கங்க ஓகே ஆ ஓகே இது சாம்பார் காய்ங்களா இல்லை பொரியலுக்குங்களா எப்படின்னு சொல்லிவிட்டீங்கன்னா நான் லிஸ்ட் எடுத்துப்பேன் ஓகேங்க முருங்கைக்கா வந்து பார்த்தீங்கன்னா கிலோ இருபத்தஞ்சு ரூபாய் வருது நீங்கள் வந்து ரெகுலராக வாங்கிவிட்டீங்கன்னா நான் எப்பவும் ஒரே ரேட்டு போட்டுக்குவேன் நீங்கள் த ஆ ஓகே மார்னிங் எவ்வளோ டைமுக்கு டெய்லி ரெகுலராக ஓகே பையன் இருக்கான் கொடுத்து அனுப்பிச்சி விட்டுட்றேன்

மார் அதேப்போல் அவரைக்கா பீன்ஸ் எல்லாம் நாங்கள் பத்து ரூபாய் கொடுக்குறேன் ஏன்னால் நீங்கள் ரெகுலர் கஸ்டமர்ங்றதுனால டைத்துலெலாம் வந்து ஏன்னால் எனக்கே வந்து அதில் கொஞ்சம் லாபம் இதாக தான் இருக்குது மார்க்கெட்டிங்கில் அந்த மாதிரி ஒரு ஃபைவ் ரூபீஸ் டென் ரூபீஸ் குள்ளே ஒரு இது இருக்கும் சேஞ்சஸ் இருக்கும் மற்றபடி மீதி எல்லாம் ஓகே உங்களுக்கு டெய்லி வீட்டுக்கு பையனே கொண்டு வந்து போட்டுருவான் காய் சரிங்களா நீங்கள் அமௌண்ட் என்ன ரெகுலராக கூகுள் பே மூ ஃபோன்பேயில் அனுப்புகிறீங்களா அக்கௌண்ட் வச்சுக்குறீங்களா ஆ ஓகேங்க சார் தேங்க் யூ சார் ஆ சரிங்க ஆ ஓகேங்க சார் ஆ சொல் அதுவாங்க சார் மார் மார்க்கெட்டில் தனியாக சொல்லி தாங்க சார் வாங்கணும் அது அது வந்து காஸ்ட்லியாக இருக்கும் கொஞ்சம் பரவாயில்லைங்களா கண்டிப்பாங்க சார் உங்களை மாதிரியே இன்னும் மூணுப்பேர் கேட்டிருக்காங்க ஒர்க் பண்ணுறவங்க அவங்களுக்கு நான் கண்டிப்பாக தனியாக தெரிவிச்சுட்டு எடுத்துன்னு வந்து கொடுக்குறேன் ஆ சரிங்க சார் தேங்க் யூ சார்